ஹலோ நாங்கள் வந்து இப்போது வித்யாநகர் அம்மாபேட்டைலேருந்து நாங்கள் வந்து பேசுகிறோங்க எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அவசர தேவைக்காக இப்போது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு நாலு இட்லியும் நாலு தோசையும் எங்களுக்கு வேணும் கொஞ்சம் சீக்கிரம் வேணும் வீட்டில் வந்துட்டு அவங்க விருந்தினர்ங்க வந்திருக்காங்க ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு ட்ரெயினை புக் பண்ணி இருக்காங்க அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு எங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும் அதனால கொஞ்சம் வந்து டைம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்து கொடுங்க எங்களுடைய அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க முப்பத்தி ஆறு பார் சி பல்லவன் ரோடு வித்யா நகர் எயித்து க்ராஸு அப்புறம் வந்துட்டு அம்மாபேட்டைங்க சேலம் மூணுங்க என்னுடைய ஃபோன் நம்பருங்க நைன் செவன் நைன் டபுள் ஸீரோங்க அஞ்சு ஆறு ஏழு ரெண்டு ரெண்டுங்க